நாங்கள் வந்து எனக்கு வந்து கல்யாணம் ஆகி ரெண்டு பெண் குழந்தைங்கள் இருக்கிறாங்க எங்க என் கணவர் வந்து சாதாரண ஒரு கூலி தொழிலாளி தான் அதே ரொம்ப போய் நான் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த பிள்ளைங்கெல்லாம் படிக்க வைச்சோம் பெரிய பொண்ணு வந்து எம்எஸ்சி பிஏ எம்எஸ்சி கம்யூட்டர் சையின்ஸ் படிச்சிச்சு ரெண்டாவது பொண்ணு வந்து பிஎஸ்சி படிக்க வெச்சு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் இடையில விட்டுட்டோம் படிக்க வைக்க முடில்ல சூழ்நிலை சரியில்லை அப்போது பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அதுக்கப்புறம் சின்ன பிள்ளையை படிக்க வைக்க முடில்லனு ஒரு வருஷம் வீட்டில் வெச்சுட்டு மறுபடியும் எம்எஸ்சி படிக்க வைச்சேன் அப்பேயும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு போட்டு அடிச்சு பிள்ளைங்களை படிக்க வெச்சுட்டேன் திரும்ப வந்து எங்கள் வீட்டுக்காரங்கள் கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிவிட்டு சுகரு பிரஸரு அதெல்லாம் வந்து கொஞ்சம் வேலை வெட்டிக்கு போக முடில்ல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பட்டுகிட்டு தான் இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணி தான் அதுக்கு ஒரு குழந்த பிறந்துச்சி அப்புறமா வந்து நான் உடம்பு முடியாமல் தனியாக இருந்தேன் அப்புறமா மகள் சொன்னாங்க இங்கே வந்து பெரிய பிள்ளை இருக் பொண்ணோடையே பெரிய பொண்ணை அவர்களோடே வந்து இருந்தோம் அவர்களுக்கு திடீரெனு வந்து ஹார்ட்டு ப்ராப்ளம் மாதிரி வந்துச்சு அப்படியே ஹாஸ்பிட்டலில் வெச்சு எல்லாம் வைத்தியம் பார்த்தாங்க திரும்ப வந்து முடியல அப்புறம் திடீரெனு ஒரு நாள் இறந்துட்டாங்க இறந்தது அப்பறம் ஒரு ஊரில் எங்கள் வீடெல்லாம் இருந்துச்சு எல்லாத்தையும் விற்றுட்டு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக் கொடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பெரிய பொண்ணோடேயே நான் இருந்துவிட்டேன் பெரிய பொண்ணுக்கு ஒரு பேர குழந்தைங்க சின்ன பிள்ளைக்கு ஒரு பையன் இருக்கிறான் கொஞ்சம் கஷ்டப்பட்டா கஷ்டப்பட்டு தான் இருந்தோம் இப்போ இங்கே வந்து பெரிய பொண்ணு வீட்லேயே நானும் இருந்துவிட்டேன் ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்டு தான் அந்த பிள்ளைங்களை படிக்க வெச்சு ரொம்ப ஒரு நிலைக்கு வந்தேன் அப்புறம் நினச்ச மாதிரி ஒன்றும் இதாக அவங்க இறந்து போயிவிட்டாங்கன்னதும் சரின்ட்டு இங்கே இப்போ பெரிய பொண்ணோடையே இப்போ இருக்கிறேன் இந்த பேரனோட இந்த பிள்ளையோட மகன் அவனோடு படிக் படிச்சுட்ருக்கான் பெரிய பொண்ணு வீட்டிலேருந்து வேலை பார்த்துட்ருக்கு வீட்டில் வீ ஒரு ஹெல்ப்பாக இருந்து வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு பேரனோடு இருந்திட்ருக்கேன் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையை ஓட்டினேன் ஓட்டியும் கடைசியாக அவங்க வீட்டுக்காரவங்க வீட்லேயும் போ இறந்தது தான் ரொம்ப கஷ்டமாக போயிட்டு